கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அது கற்றுக்கல இது வரைக்கும் அது கற்றுக்கிறதுக்குக்காக ஒரு முயற்சி பண்ணேங்க நான் போகணுன்னால் என் நண்பர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக எனக்கோசரம் வெயிட் பண்ணுங்கப்பா நானும் வந்துடறேன் ஃபஸ்ட்டில் இருந்து நான் விளையாண்டா தான் எனக்கு கொஞ்சம் குளிர் கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படினு சொல்லி நண்பர்கள்கிட்ட பேசி வெயிட் பண்ண வச்சு நான் போய் அந்த விளையாட்ட கற்றுட்டு இருக்கிறேன்